இதற்கு பதில் சொல்ல வேண்டுமென்றால் நான் ஒரு ஓவியராக இருக்க வேண்டும் ஆனால் நான் ஒரு ஓவியர் அல்ல இருந்தாலும் ஓவியங்கள் வரைவதில் எனக்கு ஆர்வம் உண்டு ஓவியங்கள் வரையும்பொழுது சில சில தவறுகள்னு சொல்ல முடியாது நாம் சின்ன பிள்ளைலருந்தே ஓவியம் வரைவோம் தென் படிக்கும்போதும் சரி அந்த கலர்ஸ் கலர் கலர் ட்ராயிங்ஸ் அந்தமாதிரி அதாவது எப்படி சொல்கிறது கிரையான்ஸை வச்சு வரைவோம் கலர் பென்சிலை வச்சு வரைவோம் அதே அப்டியே படம் இருக்கும் அதில் நம்ம வந்து கலர் கொடுப்போம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து சின்ன பிள்ளைலர்ந்து நம்ம ட்ராயிங்ஸ் வந்து போட்டுகிட்ருக்கோம் அது எல்லா பேரும் வந்து அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி எல்லா பேரும் ஓவியர்கள் ஆவதில்லை அதில் ஆர்வம் அதிகமாக இருக்கிற நபர்கள் மட்டும்தான் ஓவியர்களாக முடியும் ஓவியர்களாக முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அதில் நாங்கள் சின்ன தவறு பெரிய தவறு இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அது ஓவியராக இருக்கிறவுங்குளுக்கு தான் தெரியும் என்ன பொதுவாக படம் வரையும் பொழுது அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது கண் கண் வந்து ஓவியத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷ்யம் அதுதான் அதில் வந்து ரொம்ப இம்பார்டன்ட்னு சொல்லியிருக்காங்க சொன்னதை நான் கேள்வி பட்டுருக்கிறேன் அந்த கண்ணோட வரைகிற அந்த தன்மையை வச்சு தான் ஒரு ஒரு ஒரு இமேஜ் அந்த ஒரு வரைபடம் அது ஒரு உருவமாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு விலங்காக இருக்கலாம் அல்லது எந்த படம் நம்ம வரைகிறமோ அந்த படத்தோட முக்கியமான ஒரு அம்சம் கண் கண்ணை வச்சுதான் ஒரு படம் வந்து என்ன சிரித்த முகமாயிருக்குதா கோவத்தை காட்டுகிறதா அல்லது வந்து கவலையாக இருக்கா அல்லது புத்துணர்ச்சியாக இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படினா ஒரு ஓவியத்தில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு அம்சம்னு சொன்னால் அது கண் நம்ம சொல்லலாம் அந்த கண் கண் வரையும்போது ரொம்ப கவனமாக வரையணும்னு சொல்வாங்க மற்றது எல்லாம் கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தாலும் அதனுடைய இது வந்துடும் ஆனால் கண் இருக்கறதுலே வரையும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷ்யம் அடுத்து பாத்தோம்னா ஓவியத்திற்கு மாறுவதற்கு என்ன செய்யலாம் அப்படினா அதற்கான பயிற்சிகள் முந்திலாம் வந்து ஓவியராக ஆகணும்னா பயிற்சிகள் வந்து ரொம்ப எங்கேயுமே இருக்காது நான் எங்களோட ஜென்ட்ரேஷன்லலாம் பார்த்தீங்கனா நைன்ட்டிஸ் கிட்ஸ் அந்தமாதிரிலாம் பாத்தீங்கனா ஓவியம் ஓவியம் வரைகிற கிளாஸ்லாம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் சில கொஞ்சம் வசதி படைத்த மாணவர்கள் அவர்கள் மட்டும்தான் அந்த ஓவியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஓவிய பயிற்சிகள் நிறைய இடங்களில் இருக்குது நிறையா ஈசியாக பார்க்கக்கூடிய இடத்துல பார்க்கக்கூடிய படிக்க கூடிய அளவுக்கு ஓவிய பயிற்சிகள் பள்ளிகள் நிறைய இருக்குது ஓவியத்துலேயும் இன்னும்கூட நிறையா வெரைட்டிஸ் இருக்கு அதாவது கலர்லேயே ஓவியம் வரையுறது பென்சிலில் மட்டும் ஓவியம் வரையுறது இந்தமாதிரி நிறைய பயிற்சிகள் வந்து கற்றுகிட்ருக்காங்க இதில் வந்து சிலது நம்ம அந்த டீவி அந்த வீடியோஸ் அந்தமாதிரிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ரொம்ப ஆசையாயிருக்கும் சரி நாமளும் ஏன் ஒரு ஓவியனாக ஆகியிருக்க கூடாது எவ்வளோ அழகாக வரைகிறாங்களே ஒரு சின்ன டாட் வைக்கிறாங்க ஆனால் அதில் மிகச்சிறந்த ஒரு பெரிய ஓவியத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுகிறாங்க சிலர்லாம் பார்த்தீங்கனா முகமே பார்க்காம அதாவது வரையக்கூடிய இடத்த அந்த எந்த இடத்துல வரைகிறாங்களோ அந்த இடத்துல கண்ணை கட்டிக்கிட்டு கூட வரைஞ்சி அதே உருவத்தை கொண்டு வர அளவுக்கு திறமையான ஒவியர்கள்ருக்காங்க எவ்வளவோ ஓவியர்கள் வந்து நாங்கள் நம்ம இப்போ இருக்காங்க அவங்களலாம் வந்து நம்ம இந்தமாதிரி ஃபேஸ்புக்கு அதுலலாம் அவங்க அவங்களுடைய வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கும்போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வருகிற விஷயங்கள் முந்திய காலத்திலதான் நம்ம ரவிவர்மா ஓவியம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் அவர் ஒரு பேருதான் எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரியும் ஓவியம் அப்படினா ரவிவர்மா ஓவியம் வந்து அவ்வளோ சிறப்பாயிருக்கும் அழகாயிருக்கும் நேர்த்தியாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விபட்டிருக்கோம் ஆனால் இப்போது அதுக்கு ஈக்குவலாக வந்து நிறைய ஓவியர்கள் வந்து திறமையா சிறப்பான திறமை வாய்ந்த ஓவியர்கள் நிறையா பேருக்காங்க ஓவியர்களாகிறதுக்கு சிறந்த பயிற்சி எடுத்தால் நிச்சயமா நாமளும் ரவிவர்மாவுக்கு ஈக்குவலாக ஓவியராக வர முடியும் அதனால் தான் இது ஒரு பெரிய விஷ்யம் இல்லை அதுக்கு நம்மளுக்கு வந்து அது மீது ஒரு நாட்டம் அதாவது ஆர்வம் கண்டிப்பாக இருக்கணும் அந்த ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த அப்படிப்பட்ட ஓவியர்களாக வர முடியும்